ஹலோ வணக்கங்க நான் வந்து ஓட்ட பந்தயத்தில் வந்து வாழ்க்கையோடய முக்கியமான ஒன்றா தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படினாக்கா ஓட்டப் பந்தயம் வந்து என்னோடய ஸ்டெப்பு வந்து ரொம்ப லாங் ஸ்டெப்பு என் கூட இருக்கிற எல்லாமே சொல்லுவாங்க உங்களோடு நட வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படினு சொல்லி நான் ஓடும் போது நல்லா லாங் ஸ்டெப்பு வெச்சு ஓடுறதால சீக்கிரம் நான் வந்து சேஸ் பண்ணிடுவேன் அதை விட வந்து நான் நிறையா இடத்துல ஜெயிச்சுருக்கேன் ஸ்கூலில் இருக்கிற போட்டிங்க காலேஜ் படிக்கும் போது அந்த மாதிரிலாம் அதனாலே அதை கன்டினியூவாக பண்ணிக்கிட்டிருக்கேன் ஓட்ட ஓடுறதால கால்லையும் நான் ரெகுலராக ஓடுறதால என்னோடய உடம்பு ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது நல்லா இருக்குது எனக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயது ஆகியும் எனக்கு வந்து எந்த விதமான உடல் கோளாறுகளும் வராமல் இருக்குது ஏனால் என் உடம்பு நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிறதால அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராமல் இருக்குது நல்லா இருக்குது நல்லா ஓடுறதுன்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ளெக்ஸிபிளாக நல்லா இருக்கும் தேங்க்யூ